நான் பத்தாவது படிக்கும் போது தையல் வகுப்புக்கு போயிருக்கேன் என்னுடைய அத்தைதான் சொல்லி கொடுத்தாங்க தையல் வகுப்பு நான் கற்று கற்றுக்கிட்டது அவங்க கிட்டருந்து தான் நான் கற்று இது வரைக்கும் யாருக்கும் கொடுத்தது இல்லை நானே நம்மளுக்கு தேவையான துணிகள தச்சிக்குவேன் எனக்கு எதாவது துணி தைக்கனும் இல்லை என் அம்மாவுக்கு எதாவது துணி தைக்கணும்னால் எனக்கு தேவையான துணிகளை நானே தச்சிக்குவேன் முதல்லாம் வெளியில கொடுத்துட்டு இருப்பேன் தச்சு தரதுக்கு இப்போ என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே நடக்க மறக்க முடியாத நினைவுகள் அப்படினு பார்த்திங்கன்னா நான் பத்தாவது தான் படிக்கிறன்னா அப்போது யோசிச்சிக்கங்க நான் சின்ன பிள்ளதான் அவ்வளோ பெரிய பொண்ணு ஒன்றும் இன்னும் இல்லை அதுவும் கிராமத்துலேருந்து போகிற போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு அதை பற்றின ஒரு அறிவு இருக்காது அப்போது போகும் போது அத்தைங்கும் போது நல்லா சாப்பிடுட்டு நிறையா அங்கே கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறையா பேர் வருவாங்க அவங்க கூட புது விதமான நட்பு அப்படிங்கிறது உருவாச்சு அது எல்லாமே ஒரு மறக்க முடியாத நாட்கள்தான் இப்போ என்னோடய பழைய துணியை வந்துட்டு நம்மனால மோஸ்ட்லி போட முடியாது அந்த மாதிரி பழைய துணியை வந்து புதுப்பிச்சு புது விதமாக எதாவது செஞ்சு அந்த மாதிரி நானே எனக்கு தேவையானதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கங்கபோது எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது